இந்தியா பல வருஷ காலத்துக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் கிட்டேருந்து சுதந்திரம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் வாங்கனாங்க அதுக்கப்பறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் வந்துட்டு பல அரசியல் அமைப்பு சட்டங்களை வந்து கொண்டு வந்து அதை வந்து நடை முறை படுத்தி ஒழுங்கு படுத்துனாங்கள் இப்போ இந்தியா அப்படிங்கறதுல நம்ம பெருமைக்குரிய விஷ்யம் அப்படினா என்னென்னா வேற்றுமைகள் ஒற்றுமை அப்படிங்கறத அடைமொழியா சொல்லுறளவுக்கு இந்தியாவில் வந்துட்டு ஒரு நல்ல விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கு அது வந்து நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் அதுக்கப்பறம் வந்துட்டு முக்கியமான தலைவர்கள் தவிர்க்கவே முடியாத தலைவர்கள் அப்டினு பார்த்தோம்னா மஹாத்மா காந்தியையும் நேதா நேதாஜி சுபாஸ் சந்திர போஸ் அவர்களையும் வந்துட்டு நம்ம சொல்லலாம்